இந்திய போக்குவரத்து வசதி எப்படி இருக்குதுன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது மத்திய அரசாங்கம் மட்டும் இல்லை மாநில அரசாங்கங்களும் இதுக்கு நிறைய கவனம் செலுத்துது அதேமாதிரி மக்கள் பொதுவாக வந்து பிற இடங்களுக்கு போகறதே இன்னைக்கு ரொம்ப விரும்புறாங்க பயணம் செய்யறதை வந்து அவங்க தவிர்க்கவே முடியாது ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து இருக்குது அவங்களுடைய வேலைக்காகவோ இல்லை வந்து படிப்புக்காகவோ நகரத்தை நோக்கியோ இல்லை பிற மாநிலங்களுக்கோ பில நகரங்களுக்கோ செல்லவேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்குறாங்க அதனால வந்து அதுக்குரிய பேருந்து வசதிகள் அதுக்குரிய ரயில் வசதிகள் அதற்குரிய விமான வசதிகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்குறாங்க அதனால பயணம் அப்படிங்கறது ஒரு வா ஒருத்தரோட வாழ்க்கையில் இன்றியமையாததாக போயிடுச்சு மக்கள் இதனால எதாவது பாதிப்புகளை சந்திக்கிறாங்களா அப்படின் கேட்டா கண்டிப்பாக சந்திக்கிறாங்க என்ன சந்திக்கிறாங்கன்னா இப்போ வந்து வங்கிகளோட வசதிகள்னால நிறையப்பேரு அந்த கடன் வாங்கி அவங்களோட சொந்தமாக ஒரு இருசக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ வாங்கி வச்சிருக்குறாங்க அதில் நிறைய பயணிக்கிறதை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ போக்குவரத்து நெரிசலும் அதிகமாயிடுச்சு போக்குவரத்து நெசி நெரிசல் அதிகமானதுனால் விபத்துகளும் அதிகமாகுது என்ன தான் சாலை வசதி போக்குவரத்து வசதிகளை வந்து செஞ்சிக்கொடுத்துருந்தாலும் இந்த விபத்துகளை நம்பளால் தவிர்க்க முடியிறதில்லை எல்லாரும் அவங்க வந்து அவசரகதியில ஓடக்கூடிய நிலையில்தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்குறாங்க அப்போ நாம வந்து ஒரு பாதுகாப்பாக போகணுன்னு நினச்சாலும் மற்றவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கணும் இல்லையா அது வந்து நம்மக்கிட்ட நிச்சயமாக சொல்ல முடியிலை இந்தமாதிரி ஒரு சூழ்நிலை கைதியாக மாறவேண்டிய கட்டாயத்துலையும் மக்கள் வந்து இருக்குறாங்க இதான் அவங்க தினசரி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அது இல்லாம இதில் வந்து எல்லார்க்கிட்டையும் வண்டி வாகனம் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நம்ம போடக்கூடிய பெட்ரோலோ இல்லை டீசலோ இதெல்லாம் வந்து வாழ்வாதரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் நம்மளோட வாழ்வாதாரம் வந்து இது எல்லாம் சந்திக்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு மக்கள் வந்து இன்னைக்கு இருக்குறாங்க சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ இன்னைக்கு வேலைக்காக இவ்வளோ தூரம் நம்ம பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது குறித்த நேரத்தில் போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இதை மக்கள் வந்து முழுக்க முழுக்க இதை நம்பி தான் இருக்கறாங்க இதில் முன்னேற்றம் கண்டிப்பாக தேவை நிறைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து இன்ட்ரநெட் ஆஃப் திங்க்ஸுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்தி போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தி ஒழுங்குமுறைப்படுத்தி மக்களை வந்து விபத்துகள்லேருந்து தற்காத்துக்குறமாதிரி செய்யறதும் நல்ல சீரும் சிறப்புமாக பயணிக்கிறதையும் அரசாங்கங்கள் இன்னும் கையில் எடுத்து இதை நல்லா செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது இந்த முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு தொழில்நுட்பங்க கல்லூரிகளோ இல்லை வந்து பல்கலைக்கழங்கங்களோ அதில் செய்யக்கூடிய ஆராய்ச்சி செய்யக்கூடிய தலைவர்களோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பங்களிக்கலாம் நாட்டுக்கு வந்து இந்த ஒரு நல்லதை வந்து செய்துக்கொடுக்கலாம் மக்கள் வந்து இதலனால கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க